நான் வந்து கடலெல்லாம் போய் எல்லாம் மீன் பிடிச்சதில்ல இந்தமாதிரி எங்க ஊர் பக்கம் ஏரி குளம் குட்டைகள் இருக்கில்லைங்களா அம்மா விட்ட நாத்து ஆறு இருக்கு அதுங்கள்லலாம் வந்து மீன் பிடிச்சிரு சின்ன வயசுல எப்படி பிடிப்போம் ஒரு துணி ஏதாவது சேலை துணி அந்த மாதிரி துணி ஏதாவது எடுத்துட்டு போய் பிடிப்போம் இல்லை கைக்குள்ளயே வச்சு பிடிப்போம் நண்டு பிடிப்போம் அப்புறம் அந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்குறோம் கடலுக்குள்ள போயெல்லாம் தெரியாது ஆனால் பட் எனக்கு நீச்சலும் தெரியும் சின்ன வயசுலே நாங்கள் நீச்சல் பழகிக்கிட்டோம் நீச்சலும் தெரியும் மீன் பிடிச்சிருக்கோம் அப்போப்ப எப்போயாது பட் ஆனால் இப்ப நவீன காலத்தில் வர வர எங்க அந்தமாதிரிலாம் இல்லைவே இல்லை இப்போலாம் அதெல்லாம் பார்க்கறதே ரொம்ப அதிசயமா இருக்குது எப்போயாவது டைம் கிடைக்கும் போது அம்மா வீட்டாண்ட மட்டும் தான் அந்த மாதிரி மீன் பிடிக்கிறது இது கிடைக்கும் அதுவுமே இப்போலாம் இல்ல நமக்கு பசங்கள் வந்துட்டாங்க நம்ம அவங்கள பார்த்துக்கணும் அப்புறம் போகிறதும் இல்லை அந்தமாதிரி கிடைக்கிறதும் இல்லை இப்போ ஆற்றுல தண்ணி எங்க இருக்கு ஏதோ இப்போ தான் இருக்கு இதுக்கு முன்னையெல்லாம் தண்ணியே பார்த்ததே கிடையாது கண்டிப்பா மறுபடியும் அந்தமாதிரி ஒரு சான்ஸ் வந்தால் அது நம்ம என்ஜாய் பண்ண ரொம்ப ஜாலியாக இருக்கும் மீன் பிடிக்கிறதும் பிடிக்கும் எனக்கு நீச்சலும் தெரியும் நல்லாருக்கும் ரொம்ப ஜாலியா நாங்கள் வந்து அந்த லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணுவோம்